ஹலோ நான் வந்து இப்போ என்ன சொல்ல போகிறேனா நான் சில பொருட்களை வாங்கியிருக்கேன் எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்கியிருக்கேன் வெஹிக்களும் வாங்கியிருக்கேன் அதில் ஒன் ஆஃப் த ரொம்ப நல்லா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நான் சொல்கிறேன் அது வந்து என்னுடைய மொபைல் ஃபோன் ஏன் இத்தனை விதமான ஒரு பொருள் இருக்கும்போது நான் ஏன் வந்து மொபைலை சூஸ் பண்ணிணேன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய மொபைல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போது வந்து எனக்கு வந்து ஒரு ஒன் இயர் ஒரு ஒரு ஒரு ஃபோன் வாங்கி ஒரு வருஷம் ஆகிடுச்சினு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோன் வந்து அதோடைய திறனை வந்து இழந்துடும் அந்த வேகமாக செயல்படுவது டக்கு டக்குனு ஓ ஓ திறக்கறது ப்ளே பண்ணுறது சாங்ஸை பாடு பாட்டு ப்ளே பண்ணுறது இல்லை எதனால் ஒரு அப்ளிகேஷன் சொல்லுவாங்க அதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே ரொம்ப ஸ்லோவாகிடிச்சி ஏன் அந்த ஸ்லோ ஏன் அந்த ரொம்ப பொறுமையாக அந்த ஃபோனு வேலை செய்யுது அப்படினு பார்த்திங்கனா எந்த ஒரு எலக்ட்ரானிக்குனு சொல்லுவாங்க அந்த ஃபோன் அது வாங்குனிங்கனால் ஈவன் சேம் இது கம்ப்யூட்டருக்கும் இதேதான் வரும் கணினி மடிக்கணினி சொல்லுவோம் கணினி சொல்லுவோம் இல்லைங்களா அதுவும் அதே மாதிரிதான் நம்ம எத்தனை எந்தளவுக்கு அதை பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு வந்து அதோடைய திறனை வந்து இழந்துரும் அப்படிகிற பட்சத்தில் இதுவரைக்கும் நான் உபயோகப்படுத்தின எல்லா கைபேசியும் வந்து நல்லாதான் இருந்துச்சு வாங்கும்போது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்து வரைக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னாகுதுனால் ரொம்ப ஸ்லோ நம்ம அதிகமான ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் நம்ம வந்து சேவ் சேமிச்சு வைக்கிறோம் இல்லைங்களா ஃபோனில் அப்போ என்னாகுதுனால் அந்த ஃபோனானது ரொம்ப ஸ்லோவாகிடுது ஆனால் நான் இப்போ வச்சுக்கிறது ஃபோன் வந்து ஒரு நல்ல ஃபோன் இப்போ ரீசன்டாக நான் ஒரு ஃபோன் வாங்கினேன் அந்த ஃபோன் வந்து நல்ல யூஸாகுது இது நான் ஒரு வருஷத்துக்கு மேலாகுது நான் என்ன சொல்ல வரேனால் நான் வச்சுருக்க ஃபோனுக்கு இதை நான் வந்து பெருமையாக சொல்லலை எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே அந்த பொருளை வந்து நீங்கள் நம்ம அதை வந்து காசு மலிவாயிருக்கு இதே பொருள்தான் ஆயிரம் ரூபாலேயும் கிடைக்குது அதே பொருள் வந்து பத்தாயிரம் ரூபாலேயும் கிடைக்கிது ஆனால் அந்த ஆயிரம் ரூபாயில் கிடைக்கிற அந்த பொருள் எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்க அதே பத்தாயிரம் ரூபாய் வரை கிடைக்கிற ஒரு பொருளை எடுத்து உபயோகப்படுத்தி பாருங்க அவுங்கவங்க தேவைக்கு ஏற்ப வாங்கிக்கலாம் இது பெருமைக்காகயெலாம் கிடையாது அதோட தரத்துக்காக சொல்கிறேன் ஏன்னால் எங்கள் வீட்டிலயே வந்து என்னுடைய வொய்ஃப்வோ என்னுடைய அம்மாவோ என்னுடைய த தங்கச்சிங்களோ வந்து எதனால் ஒன்று வாங்கிறாங்க ஒரு வாட்ச் வாங்கிறாங்க அப்படினாக்கா அது என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் முன்னுாறு ரூபாய் அப்படினு சொல்லிட்டு வாங்கிகிறாங்க வாங்கிகிட்டு என்னாகுதுனா ஒரு சில நாட்களிலே மாதம்கூட கிடையாது ஒரு இருபது நாள் ஒரு ஐம்பது நாள் ஒரு அறுபது நாள் ரெண்டு மாதம் அவ்வளோதான் அதில் இருக்கிற அந்த மிஷின் வந்து ஒழுங்காக ஒர்க்காக மாட்டேங்குது சில ப்ராப்ளம்ஸ் வருது இப்போ செல்லை மாற்ற சொல்கிறான் சர்விஸ்கிறான் வாரண்டின்கிறான் எதுவுமே சரி கிடையாது அப்படின்னும்போது அதுவே ஒரு நல்ல ஒரு பிராண்டட்டான ஒரு வாட்ச் வாங்கிறோம் அது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது அப்படினாகூட அதோட தரத்துக்கேற்ப அந்த பொருளுடைய விலை இருக்கும் இல்லைங்களா இப்போது எக்ஸாம்புலுக்கு எடுத்துக்கினிங்கன்னா இப்போ நான் என்னோட ஃபோன் சொன்னேன் பார்த்திங்களா அந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கனதில் அதிகமான வந்து செயல்பாடுகள் நிறைய இருக்குது அந்த ஃபோனில் அப்படிருக்கும்போது நான் எவ்வளோதான் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் எவ்வளோதான் வீடியோ வச்சுருந்தாலுமே என்னோட ஃபோன் வந்து அந்த ஸ்லோ அப்படிகிற அந்த இங்கிலிஷ்சில் வந்து ஹேங்கிங்னு சொல்லுவாங்க அந்த ப்ராப்லம் அந்த பிரச்சினைய வந்து நான் இதுவரைக்கும் சந்தித்ததே கிடையாது அதனால எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நாம் அதோட தரத்தை பார்த்து வாங்கணும் இது இப்போ நான் வாங்கினதுலே இந்த இந்த ஃபோன் வந்து இந்த மொபைல் வந்து எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா பாட்டு கேட்கவும் நல்ல எஃபக்டிவாக நல்ல நல்லாயிருக்கு அந்த அந்த அந்த அந்த அந்த முகப்பில் இருக்கிற அந்த டிஸ்ப்ளே அதிலருக்க அந்த க்ளாரிட்டி அந்த அதெல்லாம் பளிச்சுனு நல்லா தெளிவாக தெரியுது ஃபோனு பேசினாகூட நல்லா தெளிவாக கேட்குது நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாய்ஸ் கமண்டு அதாவது உத்தரவு நம்ம நம்ம ரைக்ட்டாக ஃபோனு வந்து நம்ம கையில் எடுக்காமலேயே நம்ம எதனால் ஒரு கமெண்டு சொல்லுவோமில்ல ஆடர் அது அதை நம்ம சொன்னோம்னால் அந்த ஃபோனை வந்து ஈஸியாக ரெஸ்பாண்ட் அது வந்து பண்ணி உடனே அதை நம்ம என்னா கேட்குறமோ அதை கொடுக்குது அந்த மாதிரியான மென்பொருளெலாம் வந்து இப்போ அதிகமாக டெவலப் பண்ணுறாங்க அதனால் இப்போதிக்கி எனக்கு வந்து நான் வாங்கின ப்ராடக்ட்டிலே என்னுடைய ஃபோன் ரொம்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப உபயோகமாக இருக்குதுனு சொல்கிறேன் ரெண்டாவது ரஃப்பாக யூஸ் பண்ணுறோம் நான் வந்து ரெண்டு தடவை என் ஃபோனு கீழே விழுந்துகூட ஒன்றுமே ஆகலை லைட்டாக இந்த முன்னாடிருக்கிற அந்த முகப்பில் மட்டும் லைட்டாக ஒரு சின்ன விரிசல் ஒன்று விழுந்திருக்கு அதை அப்படி ரொம்ப ஸ்டாங்காக இருக்குதுங்க ஒரு ஃபோன் வாங்கினாகூட நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுச்சி ஒரு அது மேலே ஒரு கிளாஸு ஒட்டுவாங்க அதை ஒட்டிவிடணும் அதை ஒட்டலைனு வச்சுகோங்களேன் எந்த எவ்வளோதான் நீங்களும் பார்த்து பார்த்து வைச்சாலும் எப்பேயாவது தவறி கீழே விழும்போது கண்டிப்பாக உடஞ்சிடும் அதனால் எந்த ஃபோன் என்னோட ஃபோன் ரொம்ப சேஃபாக இருக்க காரணம் அதுவும் ஒன்று அதனால எப்போ வாங்கினாலுமே எது வாங்கினாலுமே கொஞ்சம் சேஃபாக வைச்சுக்குணும் இன்னொரு விஷயம் அதில் என்ன சொல்ல விரும்புகிறேனா இதில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கனா கேமரா ரொம்ப தத்ரூபமாக சில கம்பனி ஃபோனெலாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்தோம்னால் அதை நம்மளுக்கு வந்து உண்மையாக இருக்காது அது நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக ஒரு பளிச்சுனு காமிக்கும் நம்மள அழகாகவும் தெரிவோம் இல்லைனு சொல்லலை பட் இருந்தா இருந்தாலுமே அந்த நேச்சுரலான அந்த இயற்கையான ஒரு அந்த தோற்றத்தை நம்மளால் வந்து இப்போ இருக்கிற சில மொபைல் மாடல்கள் வந்து தரது கிடையாது பட்டு ஆனால் இந்த நான் வச்சுருக்க ஃபோன் வந்து நம்ம என்ன கண்ணில் நம்ம பார்க்குறோம் நேச்சுரலாக என்ன பார்க்குறோமோ அந்த காட்சியை தத்ரூபமாக அப்படியே எடுத்து நம்ம வந்து பார்க்குறோம் ஏன்னால் சில பேர் வந்து இந்த இந்த என்ன சொல்வது ஒரு சில மான ஒரு விதமான ஒரு செட்டிங்யெஸ்லாம் வச்சு ப்ரைட்டாக காமிப்பாங்க நல்லா பளிச்சுனு இருக்க மாதிரி நல்லா அழகாக தெரிகிற மாதிரி ஆனால் அது வந்து நேச்சுரல் கிடையாது ஏன்னால் அந்த ஃபோட்டோவை நீங்கள் கொண்டு போய் எங்கேனாவது ரெண்டு மூணு இடம் நீங்கள் பகிரும்போது அதோட க்வாலிட்டியானது ரொம்ப கம்மியாகிடும் ஆனால் இந்த ஃபோன் எடுக்கிற ஃபோட்டோ நீங்கள் கே ஸ்டுடியோவில் போய் எடுப்பீங்க பார்த்திங்களா அந்தளவுக்கு ஸ்டாங்காயிருக்கும் எங்கள் நம்ம இன்கேஸ் ஃப்யூச்சரில் நம்ம நம்ம ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க எங்கேனாது நம்ம வேறு ஏதாவது கேட்குறாங்க நம்ம ஃபோட்டோ எதனால் டிசைனிங் பண்ணுறத்துகோ இல்லை ஃப்ரேம் போட்டு கொடுக்கறத்துகோ பர்ஸ்னலாக கிப்ஃட் மாதிரி கொடுக்குறதுக்கோ இந்த கேமரா ஸ்டுடியோவில் எடுத்த மாதிரி அவ்வளோ பளிச்சுனு வரும் அதனால் எது எந்த பொருள் வாங்கினாலுமே நீங்கள் நான் அதோட தரத்தையும் நான் வாங்கினதுலயே ஒன் ஆஃப் த ஃபெஸ்ட் ப்ராடக்ட் ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட்ன்னு இதை சொல்லலாம் அதுதான் நான் சொல்ல நான் வரதே